எங்கள் பகுதியில் பார்த்திங்கன்னா லைன்ஸ் கிளப் ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்குது இதுதான் பெரும்பாலும் நிறையா விளையாட்டு போட்டிகளெலாம் நடத்துகிறாங்க கவெர்மென்ட் சார்பாகவும் நிறைய போட்டிகள் வந்து கவெர்மென்ட் ஸ்கூல் காலேஜு இல்லை பிரைவேட் நிலங்களில் வந்து நடத்துகிறாங்க பெரும்பாலும் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா கபடி போட்டி கிரிக்கெட் போட்டிகள் பேட்மிட்டன் போட்டி இதுமாதிரி போட்டிகளெலாம் நிறையா தான் நடைபெறும் இந்தமாதிரி போட்டிகளுக்கு வந்து லோக்கலில் உள்ள ஒரு நல்ல நிலைமையில் உள்ள மக்கள் வந்து ஃபண்ட் அரேஞ்ச்மென்ட் பண்ணிக்கிட்டாங்க அதனாலே அந்தமாதிரி கிரிக்கெட் போட்டிகள் கபடி போட்டி எல்லாம் நிறையாவே நடைபெறும் கவெர்மென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் லிமிடட் கேம்ஸெலாம் நடத்துகிறாங்க ஃபண்டும் அவ்வளோவா ஒன்றும் வரதில்ல ரொம்ப கம்மியாக தான் வரும் ஸோ இன்னும் கொஞ்சம் கவெர்மென்ட் சைடில் வந்து சப்போர்ட் பண்ணிணாங்ன்னா கிராமப்புறம் இடத்துல உள்ள மக்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் அதேமாதிரி இளைஞர்களுக்கு இடையேயான விளையாட்டு தகுதியும் இம்ப்ரூவ் ஆகும் அவங்க மேலும் நிறையா பதக்கங்கள் வெல்லுவதற்கான நிறைய வாய்ப்புகளும் உருவாகும் விளையாட்டு சம்பந்தமான விழிப்புணர்வு இளைஞர் மத்தியில் நிறையாவே இருக்குது இதை கவெர்மென்ட் புரிஞ்சுகிட்டு அவர்களுக்கு அதுக்கான வழிகாட்டு முறைகளையும் பயன்படுத்தி கொடுக்கணும்னு கேட்டுக் கொள்கிறோம்